தமிழ் மொழில இருந்து இங்கிலீஷ் மொழியில அதாவது வேறு மொழில பேசினதுனா அது இங்கிலீஷ்ன்னு சொல்லலாம் நான் வந்து பத்தாவது படிக்கையில் ஒரு ஒன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இரவு நேரத்தில் பள்ளியெல்லாம் முடிஞ்சு விட்டு வீட்டுக்கு வரயில அப்போது வந்து அந்த கல்யாணம் டைம் போல் பக்கத்துக்கு வீட்டு அக்கா வந்து அங்கே வந்து பாட்டு போட்டாங்க அது வந்து தமிழ் பாட்டு அந்த தமிழ் பாட்டை வந்து நான் வந்து ஆங்கிலத்தில் வந்து மாற்றி ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு வார்த்தையும் மாற்றி மாற்றி தெரிஞ்சு அதை வந்து இ ஆங்கிலத்தில் பாடி பார்த்துருக்கேன் வேறு வந்து தமிழ் மொழிலருந்து வேறு மொழில பேசினது அப்படினா எங்கள் க்ளாஸ்ல அதாவது என்னோடய படிக்கிற என் வகுப்பில் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து கேரளா பொண்ணு அவங்களுக்கு வந்து மலையாளம் தெரியும்ல அவங்ககிட்ட வந்து ஒவ்வொரு தமிழ் மொழிக்கும் இதுக்கே அதாவது என்ன அர்த்தம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுடிருக்கேன் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன் பட் ஆனால் இப்போது வந்து அதெலாம் விட்டாச்சு அவ்வளோ தான் வந்து இந்த மொழி நான் கற்றுக்கிட்ட நான் கற்றுக்கிட்ட வரையும் அவ்வளோதான் ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப நிறைய இருக்குது ஆனால் எப்படி கற்றுக்குறது அப்படின்னு எனக்கு தெரியலை அனுபவம் வந்து நல்லா தான் இருந்துச்சு பட் ஆனால் இப்போது வந்து நிறையா மறந்துதிருச்சு கற்றுக்கிட்டதலாம் மறந்திருச்சு எங்கள் சித்தப்பா அவங்களாம் பார்த்திங்கனா பெங்களூர்ல இருக்காங்க அவங்க வரையில் அவங்க கிட்டயிருந்து கன்னடம் அது கற்றுக்கிட்டுருக்கேன் கன்னடம் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை கதவுக்கு என்ன அது மாதிரி சின்ன சின்ன வார்த்தையை வந்து கேட்டு தெரிஞ்சிப்பேன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு வாரம் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் அதுக்கு அப்பறம் அது மறந்திரும் கற்றுக்கணுன்னு ஆசை நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன் ஆனால் இப்போது மறந்திடுச்சி கற்றுக்கணும்